ஆ நான் வந்து கடையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்குனங்க என்னான்னா கோல்டில் தான் வாங்கின ஆனால் ஒரு பவுனில் தான் வாங்கின அது நல்லா இருக்குந்துச்சின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கனா அது ஒரு பவுன் தானே அது வந்து என் கைக்கு நல்லா இருந்ததாக இருந்தாலும் அப்படியே அங்கங்கே வந்து விட்டு விட்டு விட்டுடு ஜாயிண்ட் எல்லாம் ரொம்பவே விட்டு விட்டாயிடுச்சு என்னடா இப்படி இருக்கேன் சொல்லிட்டு நான் போய் அவங்ககிட்ட கேட்கும்போது இது ஒரு கேரளா மாடல் நீங்கள் எதுவும் பண்ணிவிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு அதுலந்து எனக்கு பிடிக்கவே இல்லை வாங்கம்மோது நல்லாயிருக்கும் நல்லாருக்குன்னு சொன்னாங்க ஆனால் பார்த்திங்கனா திருப்பி கொண்டு போய் டேமேஜின்னு கேட்கும்போது இது இப்படி தான் இருக்கும் அப்படின்டுன் சொன்னாங்க என்னோட பேட் எக்ஸ்பிரியன்ஸ் வந்து அது தாங்க எனக்கு அந்த இனிமே பே பிரேஸ்லெட்டே வாங்க்கூடாதுன்னு ஆனால் நான் பண்ண தப்பு என்னான்னா கேட்டிங்க அப்படின்னா ஒரு பவுனில் வாங்கிருக்கக்கூடாது ரெண்டு பவுனில் வாங்கிருக்கணும் ஆனால் நான் ஒரு பவுனில் வாங்கினொன்னே அது நான் ரெகுலர் யூஸ்க்கு வேறு போட்டுவிட்டேன் ரெகுலர் யூஸ்க்கு போட்டதுனால் அங்கங்கே ஜாயிண்ட்லாம் ரொம்பவே விட்டு போயிட்டுங்க அதனால் எனக்கு கோல்டுமே லாஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் நான் ஒரு பவுன்க்கு வாங்கினா திரும்ப போடும்போது பார்த்திங்கனா ஏழு கிராம் தான் இருந்துச்சு ஒரு கிராம் எங்கெங்கியோன்னு ந இதுலாம் மிஸ்ஸாயி ரொம்பவே கஸ்டமாக இருந்துச்சு அது தான் என்னோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இனிமே வந்து வாங்கினா நல்லா ஒரு ரெண்டு பவுனில் தான் வாங்கணும் அப்படின்றதும் முடிவு பண்ணிவிட்டேன்